உலகம் உலகம் வந்து மாறி விட்டதுன்னு பார்க்க முடியாது உலகம் வந்து உலகத்திலருந்து மக்கள் தொகை வர வர உலகம் பெருசாகிட்டு தான் இருக்கும் அதாவது மக்கள் தொகை பெருசாகுற வரைக்கிம் ஜனத்தொகை பெருசாக பெருசாக பெருசாக ஊடு வ க காடு கரை எல்லாம் வீடாயிடும் அப்போ விவசாயத்துக்கு வழி இல்லை இவ்ளோ தான் அப்புறம் மழை அதிகமாக பெய்ய பெய்ய கடல் பொங்கி உப்பு தண்ணியாக மாறிடும் உப்பு தண்ணியாக மாறும் போது என்ன ஆகும் குடிக்க தண்ணி சிக்காது அதாவது சாப்பிட உணவு குடிக்க தண்ணி இது ரெண்டு சிக்காது மக்கள் தொகை அதியாக போட்டாச்சா மக்கள் தொகை வந்து வீட்டுக்கு ஒரு பிள்ளை ஒரு பையன் இவ்வளோ தான் நாட்டுக்கு ஒரு பை பிள் சீ வீ கா க ஊருக்கு ஒருத்தன் என்ன சொல்லுவாங்கள் ஒரம்பரையானுக்கு ஒரு பொண்ணு வீட்டுக்கு ஒரு பிள்ளைன்னு சொல்லி சொல்லுவாங்கள் அந்த காலத்தில் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்படி வந்து எல்லா குடும்பத்திலும் ஒவ்வொன்று இருந்ததுனால் கரெக்டாக இருக்கும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு இந்த மாதிரி பெத்துக்கிறாங்கள்ல அப்புறம் எங்கே போயிருக்கும் ஆ உண்மை அதான் ஆ அப்புறம் அதனால நம்மளுக்கு வேணுங்கிறது வந்து குலந்தை இல்லையின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பையன் இருந்தாலும் போதும் ஒரு பொண்ணு இருந்தாலும் போதும் அதே மாதிரி அது ரெண்டு இருந்தால் அதுக்கு பெரும் சந்தோஷம் இல்லாத இருந்தால் தான் நமக்கு வந்து குறை அதாவது குழந்தை இல்லையின்னு சொல்லுவாங்கள் தவிர வேறலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு வந்து முக்கியமாக குலந்தை வேணும் அதாவது ஊர் பெருசாக பெருசாக பெருசாக எல்லாமே பெருசாக ஆகிட்டு தான் இருக்குது பார்த்தா கட கடல் வளம் வந்து எழுவது சதவீதம் நம்ம பூமி வளம் வந்து முப்பது சதவீதம் தான் இருக்குது அதிலயும் பிளாட் போட்டு வித்துப்புடுறாங்கள் அப்புறம் மில்லு பாலும் பருப்பு அதை இதையும் கட்டிடுறாங்க கட்டின ஒடன்னே என்னாகும் எல்லாமே விவசாயத்துக்கு வந்து சோற்றுக்கு தான் ராட்ரி ஆகுமே தவிர வேற எதுக்கும் ஆகாது